இந்த உலகத்தில் தொழில்நுட்ப மாற்றங்கள் பெரிய அளவில் மாறிக்கொண்டே இருக்குது ஏன்னால் நான் வந்து ஒரு சொந்தமா ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருந்தேன் முன்னடிலாம் ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள் இவங்கெல்லாம் வந்து எது பண்ணிணாலும் இந்த ப்ரௌசிங் சென்டர் என்னோட ப்ரௌசிங் சென்ட்ருக்கு வந்து எல்லாம் அப்ளே பண்ணிட்டு அவங்களுக்கான எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்கள் நானும் குறைந்த அளவவில் காசு வாங்கி அவங்களுக்கு ப்ரௌசிங் சென்டரில் எல்லாமே பண்ணி கொடுப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செல்லு மொபைல் இது வந்ததுனால் என்னோட ப்ரௌசிங் சென்ட்ருக்கு யாருமே வரறதில்ல வீட்லயே அவங்க பீடிஎஃப்பா கன்வர்ட் பண்ணி கன்வர்ட் பண்ணி ஈஸியா அவங்க வேலைய முடிச்சிடுறாங்க இதனால் என்னோட ப்ரௌசிங் சென்ட்ருக்கு யாருமே வரதுனால் வராததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னதான் அந்த அந்த ஊடகங்கள்லாம் இருந்து அவங்க கொஞ்சம் ஈஸியா அவங்க வேலைல்லாம் முடியுது அப்படின்னாலும் எங்களை மாதிரி ப்ரௌசிங் சென்டர் வச்சு தினமும் அதில் வர காசுல தான் அவங்க வீட்டையே ரன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிலமையில இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு போகணும் அப்படிங்கிறதுதான் என்னோட ஒரு இதாக இருக்கு அதனால ப்ரௌசிங் சென்டர் எல்லா ஊர்லையும் இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற மொபைல்லியே சீக்கிரமாக கன்வர்ட் பண்ணி அவங்க வேலைய முடிக்காமல் எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்து எங்களையும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படிங்கிறதுதான் என்னோட ஒரு பெரிய இதாக இருக்குது இதனால் ப்ரௌசிங் சென்ட்ரு எல்லா ஊர்லயும் இருக்கும் அதுக்கு அவங்க நீங்களே போய் அதுலயே உங்களுக்கான வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுக்குங்க அப்படிங்கிறது தான் என்னோடைய பெரிய இதாக இருக்குது இத வந்து நீங்கள் செய்வீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன்